கிராமப்புற மக்கள் வந்து என்னென்ன கேம் விளாடுவாங்கன்னா கொக்கோ கபடி கிரிக்கெட் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறையா விளாடுவாங்க இதை அவங்க விளாடம்போது அவங்களுக்கு வந்து காலேஜுக்கெல்லாம் போகுமோது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கவுர்மெண்ட் ஜாப் வந்து போகிறதுக்கோட அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் கிராமப்புற மக்களுக்கு இதனால் வந்து அவங்க கேம்ஸ் வந்து அதிகமாக கிராமப்புறத்தில் வந்து விளையாடுவாங்க ஸ்டேட் லெவலில் போனா டிஸ்டிக் லெவல் போனா இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்க்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு